மேகி மேகி உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிருக்காங்க நூடுல்ஸ் வகைகள்லாம் ஆனால் உடம்புக்கு அது ரொம்ப கெடுதலானது அதை ரெண்டு நிமிஷத்தில் செய்யலான்னு சொல்கிறாங்க ஆனால் அது ரெண்டு நிமிஷத்தில் செய்ய முடியாது நேரம் அதிகமாகும் அது வந்து உடம்புக்கு கெடுதல்னு இதுக்கு முன்னாடி ஒரு முறை தீர்ப்பாகி அது மறுபடியும் மறுசீலனை மறு தீர்ப்பு வர்ற வரைக்கு காத்திருந்து மறுபடியும் நல்லதுன்னு சொன்னாங்க ஆனால் மறுபடியும் இதை கெட்டதுன்னு சொல்லி மேகியோ வேறே எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதோடய பின்னாடி கவரோடய பின்னாடியே அது உடல் நிலைக்கு கெடு கெடுதல் அப்படின்னு அந்த விளம்பரம் போட்டுருக்காங்க அதை நாம் கவனத்தில் வச்சுக்கணும் அது குழந்தைகளுக்கு அதிகம் கேட்குற விரும்புகிறாங்க உணவு மாதிரி இருக்குது ஆனால் அது நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சிட்டு அது குழந்தைகளுக்கு கொடுக்கறத நம்ம தவிர்த்துக்கணும் பெரியவங்க நாம்மளே நிறையா பேர் அதுக்கு உணவுக்கு அடிமையாக மாறிருக்கோம் அதிலேருந்து நாம் கொஞ்ச கொஞ்சமாக வெளியில் வரணும் நம்மளோட சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கா இருக்கட்டும் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அது உடல் நிலைக்கு ரொம்ப தீங்கானது அது கவரில் வந்து பாக்கெட் பண்ண உணவு பொருள் எதுவும் உடல் நிலைக்கு நல்லது இல்லை அது உடனே சமைத்து உடனுமே சாப்பிட்றது வந்து ரொம்ப கெடுதலான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம சார்ந்தவர்களாக இருந்தாலும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் அதை நம்ம சொல்லி உணவு அந்த உணவு சங்கலிலிருந்து இந்த நூடுல்ஸுனு உணவையே எடுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ப்ரா நம்ம் கையில் யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும் அது வந்து நம்ம ஒருத்தர்கிட்டேந்து இன்னொருத்தருக்கும் பேசுறதுக்காக நம்ம கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதை நம்ம நிறையா வகையில் அதை தவறான முறையில் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு நம்ம அடிமையாக மாறிட்டோன்னு சொல்லலாம் அதில் நேரம் கழிக்கிறது வந்து நேரம் வீணடிக்கப்படுதுன்னு சொல்லலாம் அதை எந்தளவுக்குனா நமக்கு கண்ணுக்கு தெரியாத வேகத்தில் நேரம் போயிட்டுருக்குது கண்ணை மூடி திறக்குற நேரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரங்கிறது ஒரு வினாடி மாரி நம்மளால் போயிருது நமக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கையில் அது நம்ம வீணடிக்கிறோம் ரொம்ப வீணடிக்கிறோம் அதனால் அந்த மொபைல் உபயோகப்படுத்துறதுன்னு அதில் நிறையா ஆப்புன்னு சொல்கிறாங்க அது ஊர் நிறையா வந்துருச்சு அது குழந்தைளுக்கா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் மற்றவங்களோட நம்ம பேசுகிறத குறைஞ்சி தொழில்நுட்பத்தோடய இருக்கிற நேரம் அதிகமாயிருச்சு அது நமக்கும் நல்லதுக்கில்லை நம்ம வருங்காலத்துக்கும் நல்லதில்லை நம்ம உடல்நிலையும் அது ரொம்ப கெடுக்குது ஆ உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகிறதுக்கும் வேகமாக செய்கிற உணவு சாப்பிட்றதும் அந்த அதுக்கப்புறம் இந்த மூ கைப்பேசியில் அதிக நேரம் நம்மளோட நேரத்தை செலவழிக்குறோம் இது ரெண்டும் நமக்கு ரொம்ப கெடுதலான விஷயம் நம்ம வாழ்க்கையில் இது இருந்து இதை கொஞ்சம் தள்ளி வச்சிக்கிட்டா இது நமக்கும் நல்லது நம்மள சார்ந்தவர்களுக்கும் நல்லது